கிஷ்ண கிஷ்ணகிரியில் தேவசந்தரத்தில் இருக்கோம் எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி இல்லை குடும்பத்தோடு தொலைக்காட்சி வாங்க வெளியில் போகிறோம் டார்லிங் சத்யா நாலஞ்சு கடை ஏறி இறங்கனோம் ஆம் வெலை வந்து அதிகமாக இருந்தது அதனால் ரெயின்போ கடையில் வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங் போட்டிருந்தாங்க அங்கே நல்லா இருந்துச்சி தொலைக்காட்சி காசு கொடுத்து வாங்கி கா கா வெலை வந்து கம்மியாக இருந்தது அதனால் தொலைக்காட்சி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து டி தொலைக்காட்சியில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு படம் பார்த்தோம் மொபைலில் வரதெல்லாம் தொலைக்காட்சியில் வருது டிவி குடும்பத்தோடு உட்கான்னு பார்த்தோம் நல்லாருந்தது